நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காரைக்குடியில் உள்ள கண்ணன் பஜாரில் வந்து ஒரு கத்தி வாங்கினேன் அந்த கத்தி ஃபஸ்ட்டெல்லாம் பயன்படுத்துகிறதுக்கு நல்லாதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வந்து அது வந்து துரு ஏறிடுச்சு துரு ஏறினனால வந்து ஒழுங்கான எந்த பொருளையும் வெட்டவும் மாட்டேங்து அப்படி அந்த பொருளை வெட்டினாலும் எந்த பொருளை இப்பவொரு பழங்களே வந்து நம்ம எடுத்து கட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த பழங்களில் போய்ட்டு அந்த துரு ஒட்டிகுது அதனால் வந்து நமக்கு தேவையில்லாத நோய்தான் வரும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த கத்தியோட கைப்பிடி இருக்கில்ல அந்த கைப்பிடியும் உடஞ்சிருச்சி அந்த கைப்பிடி உடஞ்சனால அதை வந்து நம்ம ஒழுங்காக பிடிச்சி பயன்படுத்த முடில அந்த கைப்பிடி இல்லாமல் அதை பிடிச்சி நம்ம எந்தவொரு பொருளை வெட்டும் போதோ இல்லை நறுக்கும் போதோ அதில் வந்து அந்த கத்தி வந்து நம்ம கையிலெலாம் வந்து காயத்தை வந்து ஏற்படுத்துது